ஆ மேம் நான் வந்து குணாவோட அப்பா ரவி பேசுகிறேன் மேம் பையனுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் மேம் நாளைக்கு நாளான்னைக்கு வேணும் மேம் ரெண்டு நாள் வேணும் இல்லை மேம் அவங்க அம்மாக்கு கொஞ்சம் ஒடம்பு சரில்ல நானும் கொஞ்சம் வெளில போகிறேன் அதனால் பார்த்துக்கறத்துக்கு அவன் மட்டும் தான் இருக்கான்

புரியிது மேம் பட் நானும் வெளில போகிறேன் எனக்கும் வெளில தான் வேலை வீட்டில் வேறு யாருமே இல்லை ஆமாம் நான் ரெண்டு நான் ரெண்டு நாள் சென்னை போகிறேன் மேம் அதனால் வந்து ரெண்டு நாள் பார்த்துக்கறத்துக்கு ஆள் கிடையாது ஆமாம் புரியுது மேம் இருந்தாலும் என்ன பண்ணுறது வீட்டில் வேறு வேறு ஆள் இல்லை இல்லை அங்கே ஊரிலலாம் யாரும் இல்லை எல்லாம் எங்கேயோ போகிறேன் சொல்லிட்டுருக்காங்க இவன் ஒருத்தன் தான் இருக்கான்

சரி ஒரே ஒரு நாள் மட்டுமாவது லீவ் கொடுங்க மேம் நான் பார்த்துக்கறேன் ஆ நாளைக்கு கொடுங்க நாளான்னைக்கு நான் அவனை வர சொல்லிடுறேன் காலையில் ஆ ஓகே ஆ இல்லை மேம் இதுக்கப்புறம் லீவ் எடுக்காமல் நான் பார்த்துக்கறேன் மேம் ஆ நன்றி மேம் ஆ சரி மேம் எழுதிக் கொடுக்க சொல்கிறேன் ஆ நன்றி மேம்